ஆ சொல்லுங்கள் யார் ஆமாம்ண்ணே கேப் ட்ரைவர் தான் சொல்லுங்கள் நீங்கள் யார் சரிங்கண்ணே ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா

ஹண்ட்ரட் ருபீஸ்ணா அங்கே இருந்து கரெக்ட் டைம் மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் இரண்டாயிரூபாண்ணே ஆமாம்ண்ணே ஆ ஓகே அண்ணா ஆ என்னைக்குண்ணா வரணும் ஆ ஓகே அண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா கரெக்டாக வந்துடுறேண்ணே ஆ தாங்க்யூ அண்ணா ஆ